வீடியோ கேமுன்னால் பப்ஜி ஃப்ரீ ஃபை இந்தமாதிரி அதில் அடிட் ஆகி இறந்தவங்க நிறையப்பேரு இருக்காங்க அந்தமாதிரி அடிட் ஆகக்கூடாது ஃபிளாஸ் ஆஃப் ப்ளான் ஆடிகிட்டு இருக்கேன் பிளாஸ் ஆஃப் க்ளானு செஸ் போர்டு கேரம்போர்டு கிரிக்கெட்டு கலர் சேர்த்துறது இந்தமாதிரி நார்மல் ஐட்டம் நிறையா ஆடிகிட்டுருக்கேன் ஃபிளாஸ் ஆஃப் ப்ளான் வந்து ஒரு அரசன் அரசன் கீழே சிப்பாய் மந்திரி இந்தமாரி இரு இருக்கும் அதைவந்து எனக்கு ஒரு ப்ளான் பண்ணுறக்கு உண்டான மைன்ட்செட் கிடைக்குது அது நல்ல கேம் ஃபிளாஸ் ஆஃப் க்ளான் ஆடுறப்ப அதில் ஆப்போசிட் டீமில் போய் எப்படி அட்டாக் பண்ணுறமோ அதே மைன்ட்செட்டு வந்து இப்பய மைனஸில் இருக்கிறதை நான் இங்கே பிளஸ்ஸில் யூஸ் பண்ணுறேன் ப்ளஸ்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறன்னா இப்போ அரசன் சிப்பாய் மந்திரி ராஜா இந்தமாதிரி இருக்கும் யார் யாரு என்னென்ன வேலை செய்வாங்களோ அதேமாதிரி வீட்டில் ஹஸ்பென்ட் ஒயிஃப் அம்மா அப்பா அவங்களால என்னென்ன முடியுமோ அவங்க அவங்க பண்ணுறதப் பண்ணுவாங்க ஆப்போசிட்டில் எனக்கு எதிரியாக வர்றவங்களை எப்படி நான் வீட்டுக்கு வெளியே இருந்து வர்றவங்களை கேர் பண்ணணுமோ அதை கேர் பண்ணுவேன் அதுபோக என என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அவங்களும் விளையாட்டிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லுவேன் மொபைலில் மொபைலில் ஆடுற கேமெல்லாம் குறிப்பிட்ட எல்லாமே லிமிட்டு தான் லிமிட்டை மீறி ஆடக்கூடாது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இந்தமாதிரி எல்லா பொழுதுபோக்குகுண்டான கேம்தான் அது லைஃப்பில் சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது விடிய விடிய உட்க்காந்து ஆடிட்டு நைட் ரெண்டுமணி ஒரு மணி இந்தமாதிரி டைமிங் எடுத்து விளையாடக்கூடாது அளவாக ஆடினாதான் உடம்பும் நல்லா இருக்கும் மைன்ட்செட்டும் நல்லா இருக்கும் அளவை மீறி நம்ம ரொம்ப அளவு மீறி ஆடக்கூடாது அளவாக ஆடுறப்பதான் நம்ம ப்ரைனும் நல்லா இருக்கும் அதேமாதிரி ஃபோனில் ஆடக்கூடிய கேமு அளவு லிமிட் இருக்குது லிமிட்டை மீறி ஆடக்கூடாது ப்ரீ ஃபை பப்ஜி இந்தமாதிரியெல்லாம் பணம் கட்டி விளையாடறப்பையும் பணம் லாஸ் ஆகுது சீட்டாட்டம் சூதாட்டம் இதெல்லாம் ரொம்ப பணம் லாஸ் ஆகுது அதுலாம் ஆடி நிறையப் பேர் சூசைடும் பண்ணிடாங்க அந்தமாதிரி சூசைட் பண்ணக்கூடாது